ஒரு புத்தகத்தை படிக்க முடிக்க பார்த்திங்கன்னாக்கா எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடும் பதினஞ்சு நாளாவது கம்பல்சரி ஆயிடும் ஏன்னு பார்த்தாக்கா நான் வந்து தொடர்ந்து படிக்க மாட்டேன் சாயந்தரம் தான் படிப்பேன் நேரம் கிடைக்கையில படிப்பேன் சாயந்தரோம் வேலை நேரத்தில் படிக்க முடியாது ஆகையினால் என்னால் தொடர்ந்து இத்தனை மணிநேரம் படிக்க முடியும்னு பார்த்திங்கன்னாக்கா என்னால் தொடர்ந்து ஒரு ஒரு மணிநேரத்துக்கு மேலே ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் கூட படிப்பேன் புக்கோடய ரசனை புக்கு எப்படி சுவாரசியமாக இருக்குன்றதிய பொறுத்து நல்லாருந்துச்சின்னா முழு புக்கை படிச்சு முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன் அந்தப் பழக்கம் தான் எனக்கு இருக்குது படிப்பதற்கு ஏதேனும் வாதாந்திர மாதாந்திர இலக்குகள் வைச்சிருக்கீங்களான்னு பார்த்தாக்கா அப்படிலாம் எந்த கணக்கும் கிடையாது கம் நீ தொ தொடர்ந்து படிக்கணும் தொ அப்படின்லாம் எனக்கு சிந்தனை கிடையாது நேரம் கிடைக்கையில படிப்பேன் நேரம் கிடைக்கையில க புக்கை எடுத்து படிக்க முடியிலை அப்புடின்னாலும் அலைபேசியில் இருக்க புஸ்தகத்தை பதிவிறக்கம் பண்ணி அதில் வந்து படிப்பேன் ஆனால் தொடர்ந்து எப்படியா இருந்தாலும் படிச்சுருவேன் படிக்காமல் இருக்க மாட்டேன் மாதத்துக்கு ஒரு புக்காவது மினிமம் நான் படிக்கணுன்றதிய என்னோடய இலக்காக வைச்சிருக்கேன்